சொல்கிறங்க மேடம் நெல்லு வந்து ந நல்ல விளைச்சல் தரும் அம்மன் நெல்லு நம்ம நாற்று நட்டு பயிர் அறுத்தோம் அப்படின் நீங்கள் வெச்சுக்கினிங்களா ஆனால் அது நல்ல சாப்பாடு நல்லா இருக்கும் நல்ல விளைச்சல் அமோகமான விளைச்சல் கிடைக்கும் சாப்பாடு சாப்பிட்றத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது நெல்லு அதிகமான மூட்டைகளை விளைச்சல் கொடுக்கும் அது பெஸ்ட்டுங்க மேடம்